நான் நல்லா இருக்கேன்டா டானி நிரூன் நீ எப்படி இருக்க ஆ இருக்காங்கடா ஓ உன் மகன்ங்க என்ன பண்றாங்க இங்கேயும் இப்பிடி தான்டா இங்கேயும் அப்படி தான் தூங்கி எழுந்துருச்சோன்னே கையில் ஃபோனை எடுக்கிறாய்ங்க திரும்ப தூங்குகிற வரைக்கும் ஃபோனை நோண்டிக்கிட்டு தான் இருக்காங்க எத்தனை மணிக்கு தூங்குறாங்கனே தெரியல இந்த கொரோனா வந்தது தான் வந்துச்சு அந்த ஃபோனை எடுத்தவங்க வைக்கவே மாட்றாங்க கேட்டால் கிளாஸ் அட்டன் பண்ணுறேன் கிளாஸ் கவனிக்கிறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்றானுங்க

நம்மள்லாம் சின்ன வயசில் வயலுக்கு போனால் காலையில் போனால் சாய்ந்தரம் வர்றது இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு எப்போடா வீட்டுக்கு வருவோம்ட்டு இருக்கிறது இவங்க என்னென்னா வீட்டை விட்டு வெளியவே போக மாட்றாங்க அம்மாலாம் காலையில் இவங்க என்னென்னா ஆ இரு இந்தா இப்போ எழுப்பி கூட்டிவர்றேன் அவங்களை இந்தா கூட்டிவர்றேன் ஃபோனை பிடிச்சி இப்போ ஒடைச்சி எரிகிறேன் ஃபோனை பிடிச்சி ஒடைச்சி எரிஞ்சிடுறேன் இப்போ இந்தா கூட்டிட்டு வர்றேன் ஆமாம் அதே தான் பண்ணணும் அதான் படுத்த வாக்கில் அப்படியே சோம்பேறியாகவே கிடக்குறானுங்க எந்த வேலை செஞ்சால் எந்த வேலை சொன்னாலும் செய்யவே மாட்றாங்க ஆமாம் இங்கே சாப்பிட கூட மாட்றானுங்கடா இரு இந்தா எழுப்பி கூட்டிவர்றேன் அவங்கள இந்தா ஃபோனை பறிச்சுட்டு மண்டைத் தட்டா தட்டி கூட்டிவர்றேன் அவங்கள